என்னோடய ஊர் வந்து பார்த்திங்கனா சிறுமுகை என்னோடய இங்கே என்னோடய ஊர் பக்கத்தில் வந்து நீலகிரி இருக்குது ம ஊட்டி கோ கோத்தகிரி எல்லாமே இருக்குது சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப பிடிச்ச எடம் மே மாதத்துல பார்த்திங்கனா லீவு கழிக்குறதுக்கு வருவாங்க அதோடய க்ளைமட்டை என்ஜாய் பண்றதுக்கு வருவாங்க நிறையா கண்காட்சிகளும் போடுவாங்க ஃப்ளவர் ஷோ அந்தமாதிரி போடுவாங்க அதுபோக பார்த்திங்கனா இங்கே நிறையா அருவிகள் இருக்குது கண்ணு காணுறதுக்கு அப்பறம் நதிகள்லாம் நிறைய ஓடுது நதிகள்ல பார்த்திங்கனா மீன் பிடிக்கிறத பற்றி நல்லா தெரிஞ்சிக்கலாம் சுற்றுலா பயணிகள்லாம் வந்தாங்கனா நிறைய பேர் இருக்காங்க ஊர் உள்ளூர்காரங்கலாம் மீன் பிடிக்கிற சொல்லித்தருவாங்க சுற்றுலாக்காரவங்களுக்கு அப்பறம் இங்கே பார்த்திங்கனா அடிக்கடி மழை பெய்யும் அப்பறம் க்ளைமட் நல்லா சில்லுனு இருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கனா பில்லூர் அணை இருக்குது பில்லூர் அணையோட அங்கே நல்லது என்னன்னா அங்கே போய்ட்டு இங்கே மின்சாரம் எப்படி எடுக்குறாங்கனு தெரிஞ்சிக்கலாம் அணையிலிருந்து அணை மின்சாரம் எப்படி எடுக்குறாங்கனு தெரிஞ்சிக்கலாம் அது ஃப்ரீ ஷோ தான் அங்கே வந்து பார்த்திங்கனா சுற்றுலாக்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுப்பாங்க இப்போ க காண இருக்குது அப்பறம் சிறுமுகையில் வந்து நிறையா மதத்தை மத கலாச்சாரம் நிகழ்ச்சி நிறையா நடக்கும் சிவன் ராத்திரிங்குற விஷயோம் நிறையா ரொம்ப அ அதிகமாக பண்ணுவாங்க சிவன் ராத்திரி அன்னைக்கி நீங்கள் வந்திங்கனா ஒருவொரு ஊர்லேயும் ஒருவொரு கோயில்லயும் ஒருவொரு மாதிரி கொண்டாடுவாங்க அதுபோக தைப்பொங்கல் திருநாள் அப்படிலாம் வந்திங்கனா அதேமாதிரி ஒருவொரு ஊர்லேயும் ஒருவொரு சொசைட்டி ஒருவொரு கமிட்டி வந்து திருவிழா நடத்துவாங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் பசங்களை எல்லாத்தையும் எங்கேஜ் பண்ணி ஊர் மக்கள் எல்லாத்தையும் திரட்டி அருமையாக பண்ணுவாங்க